நீச்சல் கற்றுகுறதுன்னு பார்த்தீங்கனா ரொம்ப ஈசி தான் அவ்வளோ கடினலாம் கிடையாது நான் பார்த்தீங்கனா ஒரு பதினைந்து வயசுக்கு மேலே தான் நீச்சல் கற்றுக்கிட்டேன் எப்படி கற்றுக்கிட்டேன்னா எங்கள் அண்ணன் சொல்லி கொடுத்த ஒரே மெத்தட் தான் இப்போ நம்ம குதிக்கிறோம் குதித்த உடனே கையை வந்து முதல்ல பறவை எப்படி இறக்கையை அசைகிதுல அது மாதிரி இப்போ நம்ம பறவை பறவை பறக்குது அதோடய இறக்கையை கை எப்படி ஒரு ஸ்டேயிலாக ஆட்டுதோ அது மாதிரி நம்ம கையை வந்து ஆட்டணும் அப்பனா தான் உள்ள இருந்து நம்ம மேலே வருவோம் இப்போ நம்ம தண்ணியில் நிற்கனுன்னா இப்போ நம்ம பொதுவா நம்ம சைக்கிள் ஓட்டுவோம் சைக்கிள் ஓட்டுவோம் அதே மாரி தான் தண்ணியில் வந்து நம்ம சைக்கிளை ஒட்டனும்னா நம்ம நிற்கலாம் சூப்பராக இருக்கும் நீச்சல் கற்றுக்குற அனுபவம் வந்து கேன் கட்டி குதிக்கலாம் பயத்துக்கு உங்களுக்கு எதுவுமே இசைக்க அசைக்க முடியலண்ணா வச்சிக்கோங்களேன் பயமாக இருக்குது நீங்கள் கேன் கட்டிக்கிட்டு தாராளமாக குதிக்கலாம் உங்களுக்கு எதுவும் ஆகாது கேன் வந்து அந்த ஹேர் வந்து உங்களை மேலே தூக்கிவிட்ரும் நான் நீச்சல் கற்றுக்குட்டது பார்த்தீங்னா இப்படி தான் கற்றுக்கிட்டேன் சிம்புள் டிப்ஸ் தான்